ஹலோ ஹலோ வணக்கம் வாழைத்தோட்டம் வச்சுருக்குறேங்க நாலு ஏக்கராவுக்கு போட்டிருக்குறேங்க

பூவம் பழம் பூவம் பழம் ஒரு ஏக்கராவுமும் ரஸ்தாளி ஏக்கராவுமும் அப்புறம் செவ்வாழையும் போட்டிருக்குறேங்க ஆ ஆமாங்க ஆ ரஸ்தாளி போட்டிருக்குறேங்க ம் லாபம் அதில் இருக்குதுங்க பச்சைநாடா தான் இப்போத்தான் நிலத்துக்கு வரலைங்க போட்டிருக்கு இன்னும் வரலைங்க இப்போ ரெடியாக இருக்கிறது நாலு இருக்குதுங்க நாலு நாலு இருக்குதுங்க ஆ ஆமாங்க செவ்வாழை இருக்குதுங்க மரம் ஆமாம் ஒரு ஏக்கரா போட்டிருக்கோங்க

ஆ ஆ சரி

ம் வந்து நம்மளுதுல பக்குவத்துக்கு வந்துருச்சுங்க அதுதான் இப்போ விசாரித்தேன் இந்த மாதிரி கேட்டதாக சொன்னாங்க அதுதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிக் கேட்கறேன் ஆமாம் இயற்கை இயற்கையாக பண்ணிணது தானுங்க சரிங்க சரி சரி சரிங்க நம்ம அதை அப்படியே ஆ சொல்லுங்கள் நம்மளது அப்படி இல்லைங்க ம் நீட்டாக தான் இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சின இல்லைங்க மருந்து நம்ம மருந்தெலாம் எதுவும் கலப்படமெல்லாம் எதுவும் இல்லைங்க ஆ சை சைஸ் இருக்குதுங்க பெருசாக தான் இருக்குதுங்க ஆ டெலிவரி பண்ணிடுவேங்க ஆமாம் ஆ டெல் ஆளெலாம் இருக்குது ஆள் இருக்குது ஆள் இருக்குதுங்க ஆமாங்க ஆ பண்ணிடலாங்க ஆ ஆ ஆ சொல்லுங்கள் ம் ரெண்டு நாளில் கொடுத்தர்லாங்க அட்ரஸ் அட்ரஸ் சொன்னீங்கன்னால் அதுதாங்க சொல்ல வந்தேன் ஆ பண்ணிக்கலாங்க ஆ பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க

சரி நீங்களும் புது பார்ட்டிங்கிறனால நாங்களும் வந்து கரெக்டாக இருக்கணுமில்லங்க அதனால் பார்த்து கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கங்க ஆ பண்ணித் தரேன் நல்லா பண்ணிக் கொடுத்துடுவோங்க ஒன்றும் பிரச்சின இல்லைங்க நெக் ஆ அப்புறம் தனியாகவும் நீங்கள் மா மாற்றி மாற்றி நீங்களும் வந்து கூட பா பண்ணிக்கலாங்க ஆமாங்க ம் ஆ சரிங்க ஆ ர ரைட்டுங்க ம் சரி ஆ சரிங்க